செடிகளை வளர்க்க வந்து பொதுவாக வந்து செம்மண்ணை பயன்படுத்துவாங்கள் ஆனால் வந்து எங்கூர் சைடுலாம் வந்து பார்த்திங்கனா வண்டர் மண் தான் இருக்குது வண்டல் மண் தான் இங்கேலாம் அதிகமாக இருக்கும் வண்டர் மண் வந்து எல்லா இதையுமே வந்து ஏற்றுக்கிற ஒரு பக்குவத்தில் இருக்கும் அந்த மண்ணு உரங்கள்லா வந்து மாட்டு சாணம் இது மாதிரி உரங்களில் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம் இயற்கையான முறையில் பயன்படுத்துகிறோம் அதனால வந்து செடிகளெலா வந்து நல்லா வளரும் அதுமாதிரி வெயில் காலங்களெலாம் வந்து நல்லா தண்ணி ஊற்றுவோம் செடியை சுற்றி பாத்தி அந்த செடியை சுற்றி நாங்கள் பாத்தி மாதிரி கட்டுவோம் ஏன்னால் தண்ணி நின்றுச்சுனா அந்த செடிகள் வந்து அழுகி போயிடும் அதனால் நாங்கள் வந்து பாத்தி மாதிரி கட்டுவோம் பாத்தி மாதிரி கட்டினோம்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப நிற்காது அப்போப்போ வேணால் மட்டும் அந்த தண்ணி எடுத்துக்கிற மாதிரி அப்படி இருக்கும் ஃபஸ்ட்டில் வந்து நாங்கள் செடி வாங்கும் போது செம்மண் வந்து இருக்கும் அதுக்கப்புறோம் வந்து வண்டல் மண்ணில் வந்து பதியம் போடுவோம் அப்படி பதியம் போட்டோம்னா வந்து மண்ணுக்கு ஏற்ற ம அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்களும் நல்லா பிடிச்சிட்டு அந்த செடி வந்து நல்லா வளர ஆரமிக்கும் செல்லிகள்லா அந்த செடிகள்லாம் நல்லா வளரும் இதுக்கு இதுதான் நாங்கள் வந்து செடிகளெலாம் பயன்படுத்துகிற ஒரு நல்ல உக்தி அப்படினே சொல்லுவோம் நாங்கள் இந்த செடியை வளர்க்கறத்துக்கு வந்து மண்ணு வந்து எந்த மண்ணு ஃபஸ்ட்டில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த வண்டல் மண் தான் ஃபஸ்ட்டு செம்மண் தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்துவோம் இந்த செம்மண் பயன்படுத்துனதுக்கப்புறமா தான் நாங்கள் அந்த வண்டல் மண்ணை வெச்சு அந்த பதியம் போட்டு அப்படி பண்ணுவோம் இது மூலிமா பைப் இப்படி பண்ணுறதுனால செடி எங்களுக்கு வந்து நல்லாவே வளருது